காலையில் தூங்கி எழுந்திரிச்சவொன்னே மொபைல் பார்க்க மாட்டேன் பார்க்கறது கிடையாது எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் பார்க்கறது ஃபோன் கால் வந்தால் மட்டும் தான் அட்டென் பண்ணுறது காலையில் எழுந்திரிச்சவொன்னே பார்க்கறது பார்த்தீங்கன்னா கருத்து பார்க்கக்கூடாது நம்ம வேலைகளை வந்து நம்ம கூட இருக்கறவங்களுடைய எல்லாேருடைய பழக்க வழக்கங்களுக்கும் நம்ம வந்து மொதல் வந்து அவங்களுக்கும் நம்முடைய பங்கை வந்து சொல்லணும் பேசணும் அவங்களுக்கு அதனால் நான் வந்து காலையில் எழுந்திருச்சவொன்னே யாரும் மொபைல் ஃபோன் இது பண்ணுறதில்ல தூங்குகிற எழுப்புறது அதாவது அலாரம் வந்து இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனிலே வச்சுக்கிறாங்க அதுவும் நல்ல விஷயம் தான் க்ளாக்கில் வந்து வச்சு அதை ஆஃப் பண்ணுறதோட மொபைல் ஃபோனில் அலாரம் வச்சு எழுந்திரிக்கிறாங்க அது ஒரு ஒரு அது ஒரு நல்ல விஷயம் தான் அது வந்து ஒன்றும் கிடையாது தப்புன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் மொபைல் ஃபோனை எழுந்திரிச்சவொன்னே காலையில் உட்காந்து தேவையில்லாத ஆப்பை பார்த்து விளையாடுறது இதெல்லாம் வந்து ஒத்துக்க முடியாது நல்ல பழக்கம் கிடையாது கால் தேவை இருந்தால் மட்டுமே காலையில் எழுந்திரிச்சவொன்னே ஃபோனை பார்க்கலாம் ஃபோனில் நமக்கு வேலை இருந்தால் நம்ம ஃபோனில் வேலை பார்க்கலாம் மற்றபடி காலையில் எழுந்திரிச்சவொன்னே சும்மா இருக்கும் போது ஃபோனை பார்க்கறது ஃபோனில் விளையாடுறேன்றது ஒரு தவறான கருத்தாகும் தவறான செயலும் கூட யார் குழந்தைங்களுக்குமே அந்த பழக்கத்த கொடுக்கக்கூடாது நம்ம வந்து காலையில் எழுந்திரிச்சவொன்னே மொபைல் ஃபோனில் வந்து அலாரத்தை ஆஃப் பண்ணுறதுக்கு மட்டும் தான் இப்போ பயன்படும் சிலர் வந்து சாங்க்ஸ் வச்சு கேட்குறது காலையில் எழுந்திரிச்சவொன்னே பாட்டு கேட்குறது காலையில் சில க நல்ல வ வசனங்கள் ம ஆக்டிவ்வான மோட்டிவேஷனான கருத்துகளை பார்க்கறதுக்கு அதுக்காக பயன்படுத்துகிறாங்க சிலர் காலையிலே எழுந்திரிச்சவொன்னே அவங்களுடைய பேச்சுங்களை வழக்கங்கள வந்து கேட்கறத வச்சுருக்காங்க சிலர் வந்து சாமி பாட்டை கேட்கறதுக்காக வழக்கமாக வச்சுருக்காங்க தூங்குகிறத எழுப்புறதுக்கு வச்சுருக்காங்க இது வந்து அவங்களோட மனநிலைய பொறுத்து என்னை பொறுத்த வரையும் காலையிலே எழுந்திரிச்சி ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுகிறது ஃபேஸ் டு ஃபேஸ்ஸு நம்மளுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறது அதுதான் நல்லது என்றைக்குமே அந்த கருத்து தான் வந்து நான் சொல்வேன் எல்லாேருக்கிட்டையும் மொபைல் ஃபோனு பயன்படுத்துகிறத தவிர்க்கணும்